பொதுவாக யோகா அப்படின்னா உடற்பயிற்சி உடம்ப ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது நம்ம எங்கே வேணுணாலும் கொஞ்சமாக இடம் இருந்தாவே யோகா பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட ஆசனம் பண்ணும்போது அந்த ஆசனத்துக்கு எவ்வளோ இடம் போதுமோ அந்தளவுக்கு உள்ள இடத்துல மட்டும் பண்ணிக்கலாம் அப்போ யோகா தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா தியானம் பண்ணுற பழக்கம் வர்றதனால மனது அமைதியாக இருக்கும் மனசையும் உடம்பையும் நல்லா வச்சிக்கிறதுக்காக பண்ணுறது யோகா இதை உடற்பயிற்சினு பார்த்தா நம்ம ரத்தம் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசையுமே வந்து தூண்டி விட்டு நம்மள சுறுசுறுப்பாக வச்சிக்கிறதுக்கு உடற்பயிற்சி உதவும் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா ஜிம்முக்கு போய் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜிம் இருக்கிற ஜிம்மில் இருக்கிற மாதிரியே கருவிகள் அதெல்லாம் வச்சி வீட்டிலையே பண்ணலாம் ஒரு முக்கிய வேறுபாடுனா யோகா பண்ணுறதுனால நிதானமாக இருக்கலாம் உடற்பயிற்சி பண்ணும்போது உடம்பு ரொம்ப சோர்வடையும் யோகா உடம்புல இருக்கற தசையை தளர்வடைய செய்யும் உடற்பயிற்சி தசையெல்லாம் இறுக்கமாக்கி அதோடய வேலையை அதிகப்படுத்தி பண்ணுறது யோகா பண்ணுனோம்னா மனசுக்கு உடம்புக்கு ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும் உடற்பயிற்சி பண்ணும்போது அது உடம்ப மட்டுமே பொறுத்து அமையும்